ஹலோ நான் வந்து அஜய் உடைய ஃபாதர் பேசுகிறேன் நீங்கள் டீச்சர் தானா சொன்னாப்புல என்ன எல்லா இதிலையுமே கம்மியாக எடுத்திருக்கறாப்புல க்ளாஸ்ல ஒழுங்கா படிக்காம வீட்டிலையும் வந்து நாங்கள் படிங்க படிங்கன்னு சொல்கிறது தான் கவனம் வந்து எங்கள் இருக்குது டிவியிலையும் மேட்ச்சுலையும் தான் இருக்குது இல்லைன்னா செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம வந்து ஓரளவுக்கு தான் கண்டிக்கிறோம் அவன் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டுக்கான் அதனால் தான் நான் வந்து டீச்சருங்கிற முறையில் உங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களை கூப்பிட்டு பேசிகிட்ருக்கேன் சார் டியூஷன் போனால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில இருந்தால் அவன் படிக்கிறமாரி தெரியலை டியூஷனுக்கு போனால் டீச்சர் சொல்கிறது இல்லை மிஸ் சொல்கிறத கேட்பான் படிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் வர முடியாத சூழ்நிலை கட்டாயம் அடுத்த ட்ரிப் பேரண்ட்ஸ் மீட்டிங்க் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் வர்றேன் வந்தால் சரிங்க டீச்சர் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் பையன்ட்டையும் நீங்களும் சொல்லுங்கள் நாங்கள் முழுமையா அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம் படி படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்களும் சொல்லி அனுப்பிவிடுங்க